விலங்குகளுக்கு விலங்கு வந்து வளர்ப்பு வள வளர்ப்பதற்கு நாம் வந்து பால் கறக்கிற மாடு அதாவது பசுமாடு பசுமாட்டுக்கு வந்து மாடு பால் கன்று போட்டவொன்னே அதுக்கு வந்து தீனி வைக்கணும் முறையான வந்து பசுந் பசுந்தழை பசுந்தழை பசும்புல் அதை வந்து முறையா வந்து வைக்கணும் வச்சி அதே மாரி மாட்டை வந்து பராமரிப்பு பண்ணணும் மாட்டை வந்து அப்போப்போ குளிக்க வைக்கணும் மாட்டுக்கு சத்தான உணவு தேவைன்னா நாம் வந்து நெல் அரைத்து தவிடு தவிட்ட வந்து தவிடு புண்ணாக்கு அதே மாரி தீவனம் சத்துன்னு ஒரு கடையில் வந்து இருக்குது அதே மாரி வந்து உளுத்தம் பொட்டு இதெல்லாம் வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வந்து என்ன காலையிலேயும் நைட்லேயும் ரெண்டு வேலையும் மாட்டுக்கு வந்து இந்த இந்த தீவனலாம் இட்டாதான் வந்து பால் வந்து நல்லா நல்லா உற்பத்தி ஆகும் உற்பத்தி ஆகும் அதே மாரி பசும்புல் பசும்புல் போட்டோன்னா மாட்டுக்கு வந்து அதிகமான சத்து கிடைக்கும் அதிகமான சத்து கிடைக்கும் அதே மாரி இது இந்த உங்கள் சோளம் சோளம் சோளம் வெறச்சி அதை வந்து அறுத்து அதை தான் பசங்க புல்லு புல்லு இல்லைன்னா கூட அது தான் மெயினு அதை ந வ வயல்வெளியில் வந்து வெறச்சி அது ஒரு குறிப்பிட்ட அளவு வளரும் ஒரு ரெண்டு அடி இல்லை மூணுஅடி வளர்ந்துச்சுனா அத கட் பண்ணி கட் பண்ணி அந்த மாட்டுக்கு வந்து டெய்லியும் போடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மூணு வேலை போட்டாதான் வா சத்தான பொருள் அது பால் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் தேவையான பால் பால் உற்பத்தி ஆகும் அதே மாரி மாட்டை வந்து அதிகமாக வந்து கவனிக்கணும் வெயிலில் விடக்கூடாது வெயிலில் விட்டோம்னா அதிகமாக வந்து மாட்டுக்கு வந்து ஜுரம் வரும் ச சத்து அதிகமாக வந்து குறையும் அதே மாரி மாட்டை வந்து எல் மூ மூணு வேலையும் நல்லா கவனிக்கணும் கவனித்து மாட்டை வந்து வயல்வெளியில் வரப்பில் வந்து மேய்ச்சாலும் நிறைய சத்து கிடைக்கும் டெய்லியும் வந்து